எனக்கு இப்போ வந்து வரையிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட அந்த ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த இயற்கைக்காட்சி இந்த சாமி ஃபோட்டோ அந்த மயில் இதெல்லாம் வந்து வரையிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் பெயிண்டிங்கில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அழகான பெயிண்டிங்கில் இப்போ வந்து ஒரு சாமி ஃபோட்டோ ஒரு முருகன் விநாயகர் சிவன் இந்தமாதிரி எடுத்துக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டிலேருந்து ஃபேஸ் எல்லாம் வந்து வாட்டரில் வாட்டர் கலரில் பண்ணியிருந்தோம்னா அதை பார்க்க வந்து அழகாக இருக்கும் ஆனால் நான் பாத்ததில்லை அந்தமாதிரி அந்தமாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும் அந்தமாதிரி எனக்கு வரையிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு அந்தமாதிரி நான் நிறையா வரைவேன் நிறைய கப்புள்ஸு நிறைய பேர்ட்ஸு ட்ரீஸ் இந்தமாதிரி நிறைய நிறைய வரைவேன் இயற்கையை வரையிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அழகான ஒரு வீடு வீட்டுக்கு வெளியில் ஆறு ஆற்றுல வந்து ஒருத்தங்க தண்ணிர் எடுக்கிற மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது சன்லைட்டோட அந்த லைட்டாக சின்னோண்டு மேகம் தெரிகிற மாதிரி அந்தமாதிரிலாம் பாக்கிறதுக்கு அழகாயிருக்கும் சைடில் வந்து செடி மரம் அந்த ஆற்றுல வந்து தாமரை தாமரை பூ இருக்கிற மாதிரி இந்தமாதிரிலாம் பாக்கிறதுக்கு அழகாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்த்துகிட்டே இருக்கலாம் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மள ஈர்க்கும் அந்த அந்த படம் வந்து நம்மள ஈர்க்கும் அந்தமாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அந்தமாதிரி இயற்கைக்காட்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கும் அந்தமாதிரி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தமாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் அந்தமாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி வாட்டரில் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும்